ஆமாங்க நாங்கள் பூக்கடை வச்சுருக்கோம் சென்னையில் சொல்லுங்கள் சார் என்ன வேணும் எங்கள் கிட்டே இப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி சாமந்தி இருக்குது மல்லி இருக்குது ஜாதி இருக்குது அப்புறம் ரோஸ் மூணு ரகம் இருக்குது வெள்ளை சிகப்பு மஞ்சள் உங்களுக்கு என்ன வேணும் சார் ஆ அது வந்து ஒரு கிலோ வந்து நூறுரூபா வருது சார் உங்களுக்கு எப்போ வேணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சார் எவ்வளோ வேணும் சார் ஒரு முழம் கட்டுன பூவா வேணுன்னா ஒரு முழம் ஐம்பது ரூபா வரும் சார் ஆ சரிங்க சார் நீங்கள் ஒரு வேலை பத்து முழத்துக்கு மேலே எடுத்தீங்கன்னா நம்ம அதுக்க ஏற்ற மாதிரி விலைய குறச்சிக்கலாம் சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் அப்புறம் உங்களுக்கு எப்போ வேணும் சொன்னீங்கன்னா சார் இப்போ எங்கள் பூக்கடை வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்டில் இருக்குது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நீங்கள் வந்து நீங்களங்களே வந்தீங்கன்னா காலையில் ஏழு மணி கடையை திறப்போம் சார் நீங்கள் வந்தீங்கன்னா அப்போயே கையோடேய வாங்கிட்டு போயிடலாம் சார் பூவை அப்போ நான் ஆட்டரு கன்ஃபார்ம் பண்ணட்டுங்களா உங்களுக்கு பத்து முழம் சாமந்தி பூ மட்டும் தானே வேணும் ரோஜா பூவெல்லாம் உங்களுக்கு எதுவும் வேணாம்மா சரி ஓகே சார் எங்கள் கடைக்கு எங்கள் கடை பேயரு வந்து மகேஷ்குமார் பூக்கடை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்டில் இருக்குது அதனால நீங்கள் நாளான்னைக்கு நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கோங்க சார் ஆ தேங்க் யூ சார்